முதல் முதலில் ஒரு ஓவியத்தை வரையிறோம் அப்படின்னாக்க அந்த மு முதல் ஓவியமே வந்து வெற்றியை கொடுக்கக்கூடியதா இருக்குமா அப்படின்னு கேட்டால் நிச்சியமாக இருக்காது ஏன்னா எல்லாத்துக்குமே வந்து ஒரு பயிற்சி தேவை ஒரு பயிற்சி இருந்தால் மட்டும் தான் நிச்சியமாக நம்மளால் ஒரு ஓவியத்தை வந்து நல்லபடியாக வரைய முடியும் மக்கள் வந்து முதலில் படம் வரையும் போது ஓவியம் வரையும் போதே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இருக்குறதை எல்லாத்தையுமே அப்படியே வரஞ்சிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க நிச்சியமாக அது முடியாது ஏன் அப்படி சொல்லுறேன் அப்படின்னு கேட்கலாம் நீங்கள் முதலில் வந்து படம் வரையும் பொழுது அந்த படம் வந்து எதைப்பற்றியது ஏதோ ஒரு கருத்தை வந்து அது சொல்லக்கூடியதாக இருக்கும் நம்ப சங்க காலத்துலலாம் பார்த்தோம் அப்படின்னாக்க நிறைய குகைகளில் வந்து இந்த படங்கள் வந்து இருக்கும் அந்த படங்கள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னாக்க நிறைய ஆதி மனிதன் எப்படி இருந்தான் அந்த காலத்து அரண்மனை எப்படி இருந்திச்சு அந்த காலத்தில் பெண்கள்லாம் எப்படி இருந்தாங்க அப்படின்றத நம்ம வந்து யாரோ நமக்கு முன்னோர்கள் வந்து சொல்லுறத்துக்கு முன்னாடியே அந்த வரைப்படங்கள் வந்து நமக்கு சொன்னிச்சு அது மாதிரி அந்த வரைப்படங்கள் ஓவியம் வரையிறாங்க அப்படின்னாக்க அது வந்து உணர்வு பூர்வமாக இருக்கணும் ஒரு ஆக்கப்பூர்வமாக இருக்கணும் அப்படி இருந்தால் தான் நிச்சியமாக அந்த வரைப்படம் ஓவியம் அப்படிங்கறது வந்து நிச்சியமாக வெற்றி பெரும் மக்கள் வந்து வரையும் போது ஏனோ தானோ அப்படின்ற மாதிரி இல்லாமல் பார்க்குற ஒரு உணர்வு பூர்வமாக வரையும் பொழுது நிச்சியமாக அது வந்து வெற்றியான ஓவியமாக அமையும் ஒரு நல்ல ஓவியராக மாற அப்படி அப்படின்னா மாறணும் அப்படின்னாக்க நிச்சியமாக நிறைய நாள் வந்து பயிற்சிஅவங்களுக்கு தேவை விடாமுயற்சியோட அவங்க வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணிகிட்டே இருந்தாங்க அப்படின்னாக்க நிஜமாக அவங்களும் வந்து ஒரு நல்ல ஓவியராக மாற முடியும்